குழந்தைகளின் சிறந்த கல்வி வளர்ச்சிக்காக டிவி மற்றும் ஆன்லைனில் அதிக இலவசக்கல்வி எல்லோருக்கும் கிடைக்கவேண்டுமென்று நினைக்கிறீர்களா ஆம் இப்போ வந்து இந்த கொரோனா வந்துச்சு பார்த்திங்களா கொரானோவில் வந்து சில பேருக்கு ஸ்கூலு காலேஜ்லாம் நடக்கவே இல்லை எல்லாருக்குமே லாக்டவுன் போட்டு எல்லாரையுமே வீட்டிலியே இருந்தாங்க அப்போ சில பேர் வந்து படிக்கிறக்காக இந்த டிவி வந்து யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க டிவி அப்புறம் மொபைல்ல வந்து கூகுள் மீட்டு ஆன்லைன் க்ளாஸ் இந்தமாதிரி ஒவ்வொரு ஆப்லாம் இருக்குது அதில் வந்து எல்லாரும் படிக்கவே ஆரம்மிச்சாங்க அதனால் இந்த கல்வி வந்து நல்ல ஒரு நல்ல கல்வியாக அமைஞ்சிச்சி அதில் மட்டுமில்லாமல் நீங்கள் பின்தொடரும் கல்வி சேனல்கள் அல்லது இணையதளம் ஏதும் உள்ளதா ம் இருக்குதுங்க இப்போ வந்து டிவியில பார்த்திங்கன்னா ஒரு சில சேனல்கள்ல கல்வி சேனல்ன்னு ஒரு சேனல் இருக்குதுங்க அந்த சேனல் வந்து எப்பவுமே இப்போ காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னால் அதில் வந்து ஒரு பத்தாம் வகுப்பு பாடம் போடுவாங்க அதுவே ஒரு பாடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் அதில் ஒரு ஆறாம் வகுப்பு பாடம் போடுவாங்க அதே மூணு மணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் அதில் வந்து ஒரு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்தமாதிரி பாடத்திட்டம் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு வகுப்புக்கான பாடமும் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் அந்தமாதிரி பேசுவாங்க அந்த சேனல்ல அதேமாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மொபைல் ஃபோன்லக்கூட ஆன்லைன் க்ளாஸ் நடந்துட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கூகுள் மீட்டு இல்லை வேற எதாவது ஒரு ஆப்பு அவங்க அவங்க அவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல ஒவ்வொரு ஆப் வச்சிருப்பாங்க ஒரு ஆப்ங்க வச்சிருப்பாங்க அந்த ஆப்ல வந்து அவங்க வந்து ஒரு குரூப் ஓபன் பண்ணி அந்த குரூப் வழியாக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆன்லைன் க்ளாஸ்ஸூ வைப்பாங்க அதனால் மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்குது